நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தேன் என் அப்பா அம்மா இருவரும் விவசாயிகள் குறைந்த வருமானம் தான் இருந்தாலும் என்னைப் படிக்க வைத்தார்கள் நான் ஆரம்பக் கல்வியை பாதரை தொடக்கப் பள்ளியில் படித்தேன் உயர்நிலைப் பள்ளி வரை சௌதாபுரம் உயர்நிலைப் பள்ளியில் படித்தேன் மேல்நிலைப்பள்ளி திருச்செங்கோடு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன் கல்லூரிப் படிப்பு சித்தோடு ஸ்ரீ அம்மன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படித்தேன் பள்ளியில் எனக்கு மிகவும் விருப்பமானப் பாடங்கள் தமிழ் வரலாறு புவியியல் ஆகும் ஆனால் பதினோராம் வகுப்பில் தவறுதலாக அறிவியல் பிரிவை எடுத்து விட்டேன் அதில் என்னால் மிகச் சிறப்பாகச் செய்ய முடியவில்லை கல்லூரியிலும் தொழில் மேலாண்மை படிப்பைத் தேர்ந்தெடுத்தேன் அதில் ஆங்கிலத்தில் எனக்கு நல்ல வலிமை இல்லாததால் அதையும் சரிவர செய்ய முடியவில்லை அதனால் கல்லூரி வரைப் படித்தும் பெரிய வேலைகளுக்குச் செல்ல என்னால் இயலவில்லை அதற்கு ஒரே காரணம் ஆங்கில அறிவு குறைவாக இருந்தது தான் அதனால் உள்ளூர் நூற்பாலையில் வேலை செய்தேன் அதுவும் நாற்பது வயதுக்கு மேல் செய்ய முடியாத காரணத்தால் இப்பொழுது விவசாயம் செய்துக் கொண்டு இருக்கிறேன் விவசாயத்தில் ஆர்வம் இருந்தாலும் விவசாயத்தில் லாபம் என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது அதற்கு இன்று முக்கியமான காரணமாக ஊரக வேலைவாய்ப்புத் திட்டம் என்பது வறுமையை ஒழிப்பதற்கு அறிமுகப்படுத்திப்பட்டதாக அரசாங்கம் சொன்னாலும் எங்களைப் போன்ற விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளர்களை ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் என்றே படுகிறது விவசாயத்தில் எல்லா வேலைகளையும் விவசாயியே செய்ய முடியாது அதனால் கூலியாட்களை வைத்து தான் செய்ய முடியும் ஆனால் இன்றைய சூழ்நெலையில் அரசாங்கமே ஊரக வேலைவாய்ப்புத் திட்டம் என்ற பெயரில் வேறு வேலைகளுக்கு செல்லாமல் விவசாய வேலைகளுக்கு மட்டும் வரும் தொழிலாளர்களுக்கு முந்நூறு ரூபாய் தினமும் கொடுத்து தாலாட்டு பாடி தூங்க வைப்பதால் விவசாயிக வேலைக்கு விவசாய வேலைகளுக்கு எந்த ஆளும் வருவதில்லை இது விவசாயத்தை மிகவும் பாதிக்கிறது இதற்கு மேல் எங்களுக்குள்ள சிரமங்கள் என்ன என்றால் காலநிலை ஒரு பயிரை மழையை நம்பி பயிரிடுவோம் நாங்கள் எதிர்பார்த்த மழை கிடைக்காது அல்லது பயிர் விளைந்து நிற்கும் போது புயல் மழை பெய்து அழிக்கும் அதற்கு பயிர் காப்பீடு என்ற பெயரில் மத்திய அரசு வசூல் செய்கிறது ஆனால் சேதாரமாகும் எல்லா காலங்களிலும் மத்திய அரசு அந்தக் காப்பீட்டை கொடுத்து எங்களுக்கு உதவுவதில்லை அதனால் எங்களால் விவசாயத்தைச் செய்ய முடியவில்லை மூன்றாவது பிரச்சினை விவசாய நன்கு விளைந்து பொருட்களை சந்தைக்கு எடுத்துச் செல்லும் பொழுது அந்தப் பொருளின் விலை அதல பாதாளத்திற்கு வந்துவிடுகிறது விளையாவிட்டாலும் விவசாயிக்கு நட்டம் விளைந்தாலும் விவசாயிக்கு நட்டம் இந்தச் சூழ்நெலையில் விவசாயி தொடர்ந்து விவசாயத்தை எப்படி செய்வது என்று புரியாமல் விழிக்கிறார் என்னைப் போலவே இந்தியாவில் விவசாயம் செய்தும் அத்தனை விவசாயிகளும் இதே மனநிலையிலும் இதே வேதனையிலும் தான் உள்ளார்கள் இதைப் புரிந்து கொண்டு தமிழ்நாடு அரசு மத்திய அரசு ஆகியவை நல்ல திட்டங்களைத் தீட்டி விவசாயிகளுக்கு அனுசரணையாக இருந்தால் எதிர்காலத்தில் இந்தியாவில் விவசாயிகள் இருப்பார்கள் இந்தியாவில் விவசாயம் இருக்கும் இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவில் இருக்கும் இல்லை என்றால் இன்று பெட்ரோலுக்காக நாம் கையேந்தி நிற்பதைப் போல ஒரு படி அரிசிக்காக வெளிநாடுகளில் கையேந்தி நிற்க வேண் வேண்டிய நிலை ஏற்படும் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆட்டுக்கறிங்க அப்படி சொன்னால் வீட்டில் சண்டை வந்துடுங்க அதனால் எனக்கு வீட்டில் இருக்கிற எல்லோரையும் பிடிக்கிங்க நான் போன ரொம்ப தூரமான இடம் திருப்பதிங்க அதுக்கப்புறம் போனதில்லை என்னுடைய நண்பர்கள் அப்படினா நிறைய பேர்த்த சொல்ல முடியும் இருந்தாலும் ராஜமாணிக்கம் சுப்புரமணி சுரேஷ் பூபதி தென்னரசு செங்கோட்டையன் இந்த மாதிரி நபர்களை சொல்லலாம் ஆமாங்க கல்லூரி காலத்திலேயும் தொடர்பில் இருந்தேன் இன்றைக்கும் தொடர்பில் இருக்கிறேன் இன்றைக்கும் எனக்கு ஒரு டென்ஸனான நேரங்கள் இருந்தால் அவங்கள தொடர்புக் கொண்டு அவங்க கிட்ட பேசறதாலேயும் ஆலோசனை கேட்கறதாலியும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிய கொடுக்குது